ஆ சொல்லுங்கள்ம்மா

ஆ இல்லைம்மா இன்னும் தக்கலமா தச்சுட்டு தான் இருக்கேன் ஐம்பது ட்ரெஸுலம்மா செட்டாக கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் டைம் ஆகும்மா இன்னும் ஒரு ஒன் வீக் ஆகுமா பரவால்லையாம்மா இல்லைம்மா பாதி ட்ரெஸ் தச்சுட்டமா இன்னும் மீதி இருக்க ட்ரெஸ் தாம்மா தைக்கணும் ஆ சரிங்கம்மா நான் தச்சு முடிச்சிவிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன்மா நீங்கள் மீதி இருக்க பேலன்ஸ் அமௌன்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ட்ரெஸ் வாய்ண்ட்டு போய்டுங்கம்மா அதான் ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுத்துட்டு நீங்கள் டிரெஸ்ஸை வாங்கிகிட்டு போங்கம்மா ஆ ஆமாங்கம்மா

அப்படி இல்லை நீங்கள் சொன்ன சைஸில் தான்ம்மா நான் தச்சுருக்கேன் நீங்கள் டிரெஸ்ஸை வந்து வாங்கிகிட்டு போகும்போது வந்து பாருங்கம்மா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இல்லைம்மா இல்லைம்மா நான் வந்து நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நடந்துப்பம்மா நீங்கள் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து டிரெஸ்ஸை வாங்கிகிட்டு போய்டுங்க ஆ கன்ஃபார்ம் தந்துவேம்மா தச்சுட்டம்மா பாதி ட்ரெஸ் தச்சுட்டம்மா இன்னும் மீதி ட்ரெஸ் தாம்மா தைக்கணும் ம் சரிங்கம்மா ஆ நா டு ட்ரெஸ்லாம் தச்சுக் கொடுத்துறேம்மா நீங்கள் ஒன்றும் கவலை படாதிங்க நீங்கள் வந்து ஆனுவல் டேக்கு அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைமா நீங்கள் வந்து வரும்போது மட்டும் காசு எடுத்துகிட்டு வந்து டிரெஸ்ஸை வாய்ண்ட்டு போங்க நீங்கள் பா வரும்போதே பாருங்கள் வந்து நான் எப்படி தச்சுருக்கேன் அப்படின் சொல்லிட்டு ம் சரிங்கம்மா